விவசாயத்தில் ஒன்று கிணறுல இருந்து தண்ணி இறைக்கிறது அது மோட்ரு இது தண்ணி வாய்க்காலில் போய் தண்ணி ஒவ்வொரு மரமாக பாய்ஞ்சிட்டு இருக்கும் இப்போ அப்படி இல்லை சொட்டுநீர் பாசனம் போட்டு அதுலேருந்து ஒவ்வொரு மரத்துக்கா சொட்டு சொட்டுன்னு தண்ணி ட்ராப் ட்ராப்பாக விழுது அதுவந்து பொழுதுக்கு விழுந்துட்டு இருந்தாலும் ஒரு நாலு லிட்ரு அஞ்சு லிட்ரு அதுமாதிரி தண்ணி தான் போகும் அது அப்படி போனால் அந்த மரங்களுக்கு நல்லா எஃபெக்ட்டாக இருக்கும் அப்பறம் வந்து மரங்களுக்கு இதெல்லாம் எரு இதெல்லாம் கொடுக்கறது நல்லா பெஸ்ட் பெஸ்ட்டு இது கொடுக்குறாங்க அப்பறம் மருந்தடிக்கிறது அப்படிதான் மரத்துமேலே ஏறி மிஷினில் அடிக்கிறாங்க அப்றம் வேறு என்ன டெக்னாலஜி